ஹலோ சார் சார் கபிலன் ஃபோட்டோக்ராஃபரா சார் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதுக்காக ஃபோட்டோஷூட் பண்றதுக்காக வரணும் சார் ப்ரீ வெட் ஷூட்டும் நீங்கள் தான் சார் எடுக்கணும் மறுநாள் வந்து மேரேஜ் ரிசப்ஷனுக்கும் நீங்கள் தான் சார் எடுக்கணும் நெக்ஸ்ட் வீக் சார் டுவெல் டேட்டு சார் அன்னிக்கி பிஸியாக இருப்பீர்களா நீங்கள் அன்னிக்கி வர முடியுமா உங்களால் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் வியாழக்கிழம ஆ சரி ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் அதெல்லாம் ஒன்னுமில்ல சார் சார் அமௌன்ட் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சேத்துதான் கேட்பீங்களா இல்லை ப்ரீ வெட் ஷூட் மட்டும் தனியாக கேட்பீங்களா ஆ சரி ஓகே சார் சார் மேரேஜுக்கு மொதல் நாளே கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க சார் ஆ சரி ஓகே சார் ஆ சரிங்க சார் அதெல்லாம் ஒன்னும் இல்லை சார் நான் முன்னடியே சொல்லிவிட்டேன் கன்ஃபாம் மட்டும் உங்களை கேட்டு பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டுதான் சார் பண்ணிணேன் நம்பர் வந்து ஒ உங்க ஏ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதனால்தான் சார் கால் பண்ணேன் ஆ சரி ஓகே சார் நீங்கள் லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லிடுங்க நாங்கள் வந்துடறோம் இல்லை சார் எங்களுக்கு எங்கமே தெரியாது நீங்கள் நீங்கள் ஆனால் போயிருந்துப்பீங்க அதனால் நீங்களே சொல்லிடுங்க எங்களுக்கு எங்கேன்னு தெரியல சரி ஓகே சார் ம் ஆ ஓகே சார் அட்வான்ஸ் எவ்வளோ சார் சரி ஓகே சார் சரி ஓகே சார் ஆ ஓகே சார் சார் ஆல்பம் கொஞ்சம் சீக்கிரமா தந்துடுவீங்களா எவ்வளோ நாள் சார் ஆகும் சரி ஓகே சார் இல்லை சார் எங்களுக்கு கரிஷ்மாவில் தான் வேணும் ஆமாம் சார் சரி ஆ ஓகே சார் பரவாயில்லை சீக்கிரமா பண்ணி கொடுத்துடுங்க சரி ஓகே சார் ஆ சரிங்க சார்